ஹலோ ஃப்ரூட்ஸ் கடையிலருந்து பேசுறிங்களா ஃப்ரூட்ஸ் வேணும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஆ முப்பதுபேருக்கு ஆம் ஒரு அஞ்சு கிலோக்கா என்ன ஃப்ரூட்ஸ்சாகருக்கு ஆப்பிள் எவ்வளோ ரேட்டு ஆரஞ்ச் ம் வாழப்பழம் ம் ம் அப்படினா ஆப்பிள் ஒரு அஞ்சு கிலோ தாங்க ஆரஞ்ச் ரெண்டு கிலோ சாத்துக்குடி மூணு கிலோ வாழப்பழம் ஒரு வாழப்பழம் அஞ்சு டசன் எவ்வளோ ஆச்சு

வெள்ளிக்கிழம சாயங்காலோம் வெள்ளிக்கிழம சாயங்காலம் வேணும் ம் ஆ ஆ சரிங்க